எஸ்ஆர்எம் ட்ராவல்ஸுங்களா நான் பெங்களூர்லேருந்து சென்னை புறப்படணும் நைட்டு ஒன்போது மணி வண்டியில் டிக்கெட்டு எவ்வளோனு சொன்னீங்கன்னா புக் பண்ணிடலாம் வழக்கமாக நான் போறதினால ஏதாவது டிஸ்கவுண்ட்டை நீங்கள் கொடுக்கணும்னு எதிர்பாக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் நைட்டு புக் பண்ணிடுவேன் நன்றி